ஐயா வணக்கம் நான் கும்போணத்து அருகில் இருந்து ஒரு விவசாயி பேசுகிறேன் நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னோடய பயிர் சம்மந்தமாக காப்பீடு பண்ணியிருந்தேன் ஏன்னா என் பயிரெலாம் வந்து மழைல ரொம்ப நனஞ்சி போயிட்டு அழுகிப் போயிட்டு இதனால் நான் வந்து பயிர்க்கெலாம் காப்பீடு பண்ணி வெச்சிருந்தேன் அது சம்மந்தமாக எதுவுமே எனக்கு தெரியல என்னோடய கயிர் பயிர் காப்பீட்டு திட்டத்தோடய நம்பர் வந்து ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு நான்கு ஏழு எட்டு ஆறு ஒன்பது இது தாங்கயா என்னோடய பயிர் காப்பீட்டு திட்டத்தோடய நம்பரு சரிங்களா இது சம்மந்தமாக எனக்கு எந்த வித செய்தியும் தெரிய வரல எனக்குக் காப்பீடு வழங்குவாங்களா இல்லை என்ன எந்த செய்தியுமே எனக்கு எனக்கு தெரியல இது சம்மந்தமாக நான் யார்கிட்ட பேசணும் இல்லை இதுக்கப்புறமா எதாவது ஆன்லைனில் பார்க்கலாமா இல்லை வேறு எதாவது யாராவது போய் பார்க்கணுமா இல்லை தாசில்தார் ஆபீஸில் யாரையாவது போய் பார்க்கணுமா எதாவது சொன்னிங்கனால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் இது சம்மந்தமாக எனக்கு எதுவுமே தெரியல இது தெரிஞ்சாக்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி அடுத்தவங்களுக்கும் ஒரு நாலு பேருக்கு உதவியாகவும் இருக்கும் கொஞ்சம் எதாவது தெரிஞ்சால் தகவல் தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஐயா